நான் ஒன் டு ஃபிஃப்த் வந்து ஊராட்சி ஒன்றியத் தொடக்கப் பள்ளியில் படித்தேன் அங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து கோ எஜிகேஷன் தான் அங்கே வந்து அங்கே வந்து ஜாலியாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட் அங்கே வந்து நிறைய பேர்லாம் இருக்க மாட்டோம் மேக்ஸிமம் கிளாஸ்ல ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இருப்போம் பாய்ஸ் ஏழு பேர் கேர்ள்ஸ் அஞ்சு பேர் இந்த மாதிரி ஒன் டு ஃபிஃப்த் வரையும் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இருப்போம் எல்லாத்துலேயுமே நான் நானும் என் ஃப்ரெண்டும் தான் முன்னாடி நிற்போம் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்புறம் எல்லா சாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் ட்ரெய்னிங் வர சாருக்கு எல்லோருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் நான் ஜாலியாக பேசுகிறதுனால அங்கே என்னை என்னை ரொம்ப எல்லோருக்குமே பிடிக்கும் அதனால் நான் ஒன் டு ஃபிஃப்த் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்போல்லாம் கஷ்டம்லாம் தெரியாதுல கஷ்டம்லாம் தெரியாமல் ஜாலியாக வந்தோமா படித்தோமா வீட்டுக்குப் போனோமா அப்படி இருந்துருவோம் ஜாலியா இருந்திருப்போம் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எதுவுமே நம்மளுக்குத் தெரியாது அதனால ஜாலியாக வந்தோம் ஸ்கூலுக்குப் போனோம் படித்தோம் அப்புறம் வந்து ஜாலியாக விளாண்டோம் அப்புறம் வந்து ஸ்கூலில் போடுற சத்துணவு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம் அப்புறம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் கவ அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் அங்கே சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் அங்கே தான் படித்தேனா சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா சிக்ஸ்த் டு நைன்த்து வரையும் செம்ம ஜாலியாக இருந்தது படித்தோமா ஜாலியாக விளாண்டோமா வீட்டுக்குப் போனோமான்னு இருந்துச்சு டென்த்து வந்து செம்ம கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருஷம் மாரி போச்சி அப்புறம் வந்து அதையும் முடிச்சுட்டு நான் வந்து லெவன்த்தில் வந்து ம இது அக்கௌண்ட்ஸ் க்ரூப் தான் எடுத்தேன் எதனால் அக்கௌண்ட்ஸ் க்ரூப் எடுத்தேன்னா என்ன எங்கள் ஊர் அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா அனு அக்கான்னு இருந்தாங்க அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் க்ரூப் தான் எடுத்தாங்க அதனால அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி நானும் அக்கௌண்ட்ஸ் க்ரூப் எடுத்து தான் படித்தேன் அங்கே வந்து லெவன்த்து படிக்கும் போது அப்போ வந்து எங்களுக்கு வந்து இது கிடையாது பப்ளிக் எக்ஸாம் எங்கள் எங்கள் செட்டுக்கு முன்ன அதுக்கப்புறந்தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரையும் பப்ளிக் கிடையாதா லெவன்த்தில் வந்தாங்களா க்ளாஸ் எடுத்தாங்களா ஜாலியாக பக்கத்திலேயே சமையல் கூடம் இருக்குமா அவங்களுக்குலாம் நல்லா வேலை செஞ்சுக் கொடுத்துட்டு ஜாலியாக அரட்டை அடித்துக்கிட்டு ஒரு பத்து பேர் இருப்போம் கேங்கு ஜாலியாக அரட்டை அடித்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் லெவன்த்தில் லெவன்த்திலலாம் சின்ன சின்ன கஷ்டம்லாம் வந்துச்சு என்ன தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லாமல் இருந்தாங்க நான் வந்து எனக்காக எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் இருந்தாங்க அவங்க எல்லாம் இன்னும் ரெண்டு பேர் தாரணி ஜெமின்லாம் இருக்காங்க அவங்கள்லாம் குளோஸா இருப்பாங்க பிரவீனா தாரணி ஜெமி அவங்கள்லாம் குளோஸா இருப்பாங்க நம்மள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் கே அந்த கேங்குக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்க வந்து நம்ம என்ட்ட யாருமே குளோஸா இல்லாமல் இருந்தாங்க டென்த்து வரையும் படித்த வரையும் ஸ்டெனின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அவளும் நானும் குளோஸா இருந்தோம் லெவன்த்தில் வந்து அவள் வந்து ஏ க்ரூப் எடுத்துப் படித்தாளா நான் சி க்ரூப் எடுத்துப் படித்தேனா அதனால என்னை விட்டுட்டு அவள் போயிட்டாளா அதனால் லெவன்த் வந்து நாங்கள் எல்லாம் ஜெமிங்கிற பொண்ணும் பிரவீனா மா என் மாமா பொண்ணு ஜெனிமிங்கிறது அதுவும் என் சொந்தக்கார பொண்ணு தான் ஆனால் எங்கள் ஊர் தான் அது வந்து கொஞ்சம் மூஞ்சியில் அடித்த மாரி பேசுமா அதனால் எனக்கு பிடிக்காது அது வந்து நம்ம சொன்னால் வச்சிக்கங்களேன் அது நல்லது சொன்னால் அது எடுத்துக்காது அதனால் பிடிக்காமையே இருந்துக்கிட்டுருந்துச்சா டென்த்தில் வேறு என்னை விட நிறைய மா கொஞ்சம் மார்க் நிறைய எடுத்திருச்சா அதனால் அது கொஞ்சம் சீன் போட்டுட்டு நம்மள ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்துச்சா அப்புறம் என்ன செஞ்சேன் அப்புறம் டுவெல்த் வந்தோம் டுவெல்த் வந்தோடனே பி எம் மிஸ் இருந்தாங்க முன்னாடி சிக்ஸ்த்து டு எயித்து டென்த்து படிக்கிறப்போல்லாம் பி எம் மிஸ்ஸுன்னா அவங்க அடிப்பாங்க திட்டுவாங்க இப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட டுவெல் லெவன்த்தில் வரலையா டுவெல்த்தில் தான் எங்களுக்கு வந்தாங்களா டுவெல்த்தில் போய் டுவெல்த்து படிக்கும் போது தான் தெரிஞ்சுட்டு அவங்கள மாரி அவங்கள மாரி எனக்கு டீச்சர் ஆகணும்ன்னு ஆசை வந்துவிட்டு ஏன்னா அவங்க வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எங்கள் ஸ்கூலில் ரெண்டு மூணு டீச்சர் இருக்காங்க அவங்க படிக்கிற பிள்ளைய மட்டுந்தான் தலையில் தூக்கி வெச்சிட்டு ஆடுவாங்க மற்றபடி யாரையுமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க படிக்கிற பிள்ளைங்கள தான் எங்கே பார்த்தாலும் அழைச்சிட்டு போகிறது படிக்கிற பிள்ளைங்கள தான் கூப்பிட்டு எல்லாமே சொல்கிறது போகிறது வர்றதுன்னு இருந்தாங்க ஆனால் அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் மட்டும் படிக்கிற பிள்ளைங்கள கண்டாலே புடிக் படிக்கிற பிள்ளைங்க படிச்சுடும் படிக்காத பிள்ளைங்க லோவாக படிக்கிற பிள்ளைங்க எல்லோரையும் சேர்த்து வெச்சி ஒன்னாக தான் பார்ப்பாங்க ஒன்னாக தான் நடத்துவாங்க சூப்பராக நடத்துவாங்க அக்கௌண்ட்ஸுனா அவங்கள மாரி நடத்தவே முடியாது செம்மையாக நடத்துவாங்க பாசமாக நடந்துப்பாங்க எது கேட்டாலும் செய்வாங்க அது மாரி டுவெல்த்து டுவெல்த்துலேயும் ஃப்ரெண்ட்ஸுலாம் இருந்தாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோமா எனக்கு பிகாம் படிக்கணும்ன்னு ஆசை ஆனால் நான் மார்க்கு கொஞ்சம் லோவாக எடுத்ததினால எனக்கு கேஸ்ட் வைஸ்லேயும் பிகாம் கிடைக்காம விமன்ஸ் காலேஜு போனேன் விமன்ஸ் காலேஜு கிடைக்கல அப்புறம் மென்ஸ் காலேஜு போனேன் மென்ஸ் காலேஜு போனேன் மென்ஸ் காலேஜ்லேயும் பிகாம் கிடைக்கல நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போனதுனால் எனக்கு மென்ஸ் காலேஜில் கிடைக்கலயா கிடைக்கலனோன்னே எ எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க என்னால் ப்ரைவேட்டுலலாம் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு அப்போ சொல்லிவிட்டாங்க எங்கள் அப்பா அப்போ காலேஜே படிக்க வேணாம் நீ படித்து என்ன பண்ணப் போகிற அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்களா உடனே எங்கள் அப்பா நான் பிடிவாதம் பண்ணி நான் படித்தே ஆவேன் காலேஜு படித்தே ஆவேன் என் அண்ணனும் தம்பியுமே டென்துக்கப்புறம் படிக்கவே இல்லையா அதனால் நான் படித்து நானாச்சும் காலேஜு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளுக்கு எது கிடைக்கிதோ நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எம் பிஏ எக்னாமிக்ஸ் கிடைச்சிது சரின்னு கிடைச்சத போட்டுட்டு வந்துவிட்டேன் அப்புறம் காலேஜ் போய் சேர்ந்தேனா காலேஜு போனேன் காலேஜ் போனப்போ பஸ்ட்டு நாள் போனப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு எல்லோருமே பாய் பாய்ஸ் அதிகமாக உள்ள காலேஜா அதனால் எல்லோருமே ஓட்டினாங்க ஓட் ஓட்டினது ஓட்டிட்டு இருந்தாங்களா அப்புறம் போகப் போக எ எனக்கு சில என் பின்னாடி சில பேர் சுற்ற ஆரம்பித்தாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டியே லைஃப் ஜாலியாக காலேஜு போனதுக்கப்புறம் எனக்குன்னு நாங்கள் நாலு பேர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் பிரவீனா ஜோதிகா சௌந்தர்யா இவங்க நா நாங்கள் நாலு பேருந்தான் ரொம்ப குளோஸா இருந்தோம் எங்கே போனாலும் ஒன்னாக போகிறது எங்கே வந்தாலும் ஒன்னாக வர்றது என் ஃப்ரெண்டு ஜோதிகா மட்டுந்தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவாள் அவள் கண்டியூர்லேருந்து வருவாளா அவள் மட்டுந்தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவாளா அவள் சாப்பாட்ட வந்த க்ளாஸ் வந்தோடனே அவள் சாப்பாட்ட சாப்பிட்றது அப்புறம் வந்து எக்ஸாம்க்குலாம் படிக்கிறதில்லை நான் அந்த மூணு பேரும் படித்திருவாங்க நான் மட்டும் படிக்கவே மாட்டேன் நான் எழுதிவிடுவேன் நான் எழுதிடுவேன்னு சொல்லிட்டு நான் வெறும் கதை மட்டுந்தான் எழுதுவேன் கதையை எழுதி அவளுகளை விட கொஞ்சம் மார்க் நிறையவே எடுத்துடுவேன் அவளுக உழுந்து உழுந்து படிச்சுட்டு கிடப்பாளுங்க அது மாரி ஃபஸ்ட் இயர் போச்சி செகண்ட் இயர் வந்துச்சு செகண்ட் இயரும் இப்படி தான் தேர்ட் இயர் செகண்ட் இயரும் ஃபஸ்ட் இயரும் செம்ம ஜாலியாக போச்சி பசங்கள்ட்டலாம் பேச மாட்டேன் தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறந்தான் பசங்கள்ட்டலாம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் பசங்கள்ட்ட க்ளோஸ் ஆரம்பித்தோம் நாங்கள் ஜாலியாக எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து க எல்லோரும் வேளாங்கண்ணி போக ப்ளான் பண்ணுச்சுவோ ஆனால் நாங்கள் வேளாங்கண்ணி அன்னைக்கு போக முடில ஏன்னா பிரவீனாவோடய அண்ணன் அன்னைக்கு ஃபாரின் போகிறதுக்காக வேளாங்கண்ணி போய்ருந்தானா அதனால் எங்களால் போக முடில வீட்ல ஏன்னா வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் நாங்கள் சொல்லலை வீட்டில் சொல்லாமல் வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலையா அதனால் எங்களால் வேளாங்கண்ணி வர முடிலேன்னு அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லோரோடையும் சேர்ந்து போகிறதுக்காக அன்னைக்கு நான் போகலை திரும்ப என்ன திரும்ப என்ன ப்ளான் பண்ணுச்சுங்க எல்லாம் தரங்கம்பாடி சேர்ந்து போய் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துவிட்டோம் அது மாரி நாங்கள் நாலு பேரும் வீட்டில் சொல்ல மாட்டோம் வீட்டில் சொன்னால் விடமாட்டாங்களா வீட்டில் அதனால் சொல்ல மாட்டோம் ஜாலியாக சுத்திட்டு எங்கே படத்து நாங்கள் இது வரையும் படத்துக்குப் போய்ருக்கோம் ஒரேயொரு படத்துக்குத் தான் போய்ருக்கோம் எல்லோரும் சேர்ந்து அது மாரி தஞ்சாவூர் போய்ருக்கோம் தரங்கம்பாடி சுவாமிமலை தாராசுரம் கும்பகோணத்தில் தான் நிறைய சுற்றுவோம் தீபாளி டைத்திலலாம் வந்துவிட்டா இது காலேஜு எங்களுக்கு என்ன ஒரு அவர் ரெண்டு அவர் நடக்கும் ஒரு நாளைக்கு என்னைக்காச்சுந்தான் அஞ்சு அவர் நடக்கும் ஒரு அவர் நடந்தால் நடந்தாலே வீட்டுக்கு விட்டுருவாங்க முடிஞ்சோடனே க்ளாஸு காலேஜுலே இருக்க முடியாது ஃபுல் அவர்லாம் வெச்சிருக்க மாட்டாங்க நாங்கள் என்ன செய்வோம் தீபாளி டைம் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தால் எல்லோரும் கடை கடை கடையாக சுத்துவது ஜாலியாக தீபாளி டையத்துல கும்பகோணத்தில் ரோட்டு கடையில் தான் ரோட்டுலேயே போட்டுருப்பாங்களா எல்லா கடையும் ஜாலியாக போய்ட்டு காசு இருக்கோ இல்லையோ ஜாலியாக எல்லோரும் சுற்றிப் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோமா அப்புறம் யூஜி யூஜியில் அறுபது பேர் படித்தோம் ஒரு கிளாஸ்ல அதுக்கப்புறம் பிஜியும் பிஜி எங்கள் அப்பா படிக்கவே வேண்டாம் இதுக்கப்புறம் படிக்கவே கூடாதுன்னு நானும் எங்கள் மாமா பொண்ணும் பிடிவாதம் பண்ணி நானும் பிரவீனாவும் சேர்ந்தோம் நாலு பேருந்தான் சேர்ந்தோம் பிஜியில் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அப்போ முப்பது பேருன்னா கிளாஸுக்கு பசங்க பசங்களோடு பசங்க அப்போ நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு செம்ம ஜாலி நல்லா பசங்கள்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக பேசுவோமா டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு வர்றது அவங்களுக்கு அவனுவோலுக்கு கொடுக்கறது அவனுவோ எதாச்சும் எடுத்துட்டு வந்தால் எங்களுக்கு கொடுக்கறது ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தோமா அப்புறம் என்னாச்சு ஒரு நாள் வந்து நெட்டு ஸ்லெட் எக்ஸாமுக்காக ட்ரெய்னிங் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து சார் வந்து திருச்சி செண்ட் ஜோசஃப் காலேஜ் போங்க அந்த மாரி சொன்னாரா உடனேங்க நாங்கள் என்ன செஞ்சோம் கிளாஸ்ல உள்ளவங்க ஒரு பத்து பேர் ஒரு ப எட் எட்டு ப பொண்ணுங்க ஒரு பையன் ரெண்டு பசங்க வந்தாங்க மொதல் நாள் போய்ட்டு மொதல் நாள் திருச்சி ஜா காலையில் ஆறரைக்கு ட்ரெயின் ஏறினோம் சாப்பாடுலாம் எடுத்து செம்ம ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஃபஸ்ட் நாள் போனோமா ஃபஸ்ட் நாள் போய்ட்டு அரை நாள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பெர்மிஷன் கேட்டுவிட்டு எல்லோரும் அதுக்கு எதுத்தாப்புல திருச்சி மலைக்கோட்ட போய்ட்டு ஜாலியாக நான் ஜாலியா ஏறி மலை ஏறி இவள் அஞ்சு ம அஞ்சு ஐம்பதுக்குலாம் ட்ரெயினா ட்ரெயினை பிடிக்கணும் கடை கடைன்னு மலையெல்லாம் ஏறி அங்கே மயக்கம் அடித்து உழுந்து அதுக்கப்புறம் ஜாலியாக சாமிலாம் கும்ட்டுட்டு கீழே வர்றப்போ நல்ல திங்கிறதுக்குலாம் வாங்கிக் கொடுத்தாங்க தின்னுக்கிட்டே வந்தோமா மொதல் நாள் போய்டுச்சி மறு நாள் இந்த மாரி போய்ட்டு மறு நாள் எங்கே போனோம் ஶ்ரீரங்கம் போனோம் ஜாலியாக போய் செத்த நேரந்தான் இருந்தோமா இருந்துவிட்டு பெர்மிஷன் கேட்டுவிட்டு அப்புறம் ஶ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு ஶ்ரீரங்கத்தை சுத்திட்டு ஶ்ரீரங்கம் எப்படி இருக்குன்னுலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு வந்தேன் திரும்ப ட்ரெயின் பிடிக்க எல்லோரும் வந்து வந்தோம் வந்து அந்த ரெண்டு நாளும் என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் பிஜி அது மாரி அதுக்கப்புறம் என்ன ஆரம்பித்தோம் ஒரு வாரமும் கும்பகோணத்தில் உள்ள ஒவ்வொரு கோவிலா போக ஆரம்பித்தோம் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் லாஸ்ட் இயர் வந்துடுச்சா அப்புறம் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தோமா அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுத்திட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுலாம் மிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பிஜியும் முடிஞ்சுட்டு பிஜி முடிஞ்சோடனே இப்போ எல்லோருமே அவங்கவுங்க எல்லோருமே நாங்கள் நாலு பேர் ரொம்ப குளோஸா இருந்தோம் எல்லோருமே வேலைக்கு போய்ட்டாளுங்க நான் மட்டும் பிஎட் போட்டு இந்த காலே அன்னை காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பிரியா ஷாலினின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருந்தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இப்போதிக்கி அன்னைக்கு அவள் எக்ஸாம் ஃபீஸ்ஸு ஒரு நாள் எக்ஸாம் ஃபீஸ்ஸு லாஸ்ட் டேட் வீட்டில் கிடைக்கல அன்னைக்கு ஷாலினி கொடுத்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாள் ஷாலினி எனக்கு கொடுக்கலேன்னா அன்னைக்கு என் நிலமையே அவள் என் லைஃப்லேயே மறக்க முடியாதது வந்து ஷாலினி செஞ்ச உதவி தான் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இது வர அந்தமாரி செஞ்சதில்லை மனசு வந்து அவள் கொடுத்தாளே இது வரைக்கும் யாருமே இந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லை அதுவும் என்னால் மறக்க முடியாத மெமரிஸ்